பண்டிகைகளில் நாங்கள் வித விதமாக வகை வகையா சமைப்போம் காலை மாலை இரவு என மூணு வேலையும் சமைப்போம் விருந்தினர்களெலாம் நிறையா கூப்புடுவோம் நிறைய பேரை கூப்புடுவோம் எத்தனை பேரு வந்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சமைப்போம் காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை உளுந்த வடை கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி அப்புறம் மதியானம் வேலைக்கு அரிசி சாதம் சாம்பார் வடை அப்பளம் கூட்டு பொரியல் எல்லாமே இருக்கும் அப்புறம் இரவுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் அரிசி சாதம் வடை கூட்டு பொரியல் இந்த மாதிரி வித விதமாக சமைப்போம் இனிப்பு வகைகளில் பார்த்தீங்கன்னா லட்டு ஜிலேபி இந்த மாதிரி பண்ணுவோம் கார வகைகளில் மிச்சர் முறுக்கு நல்லா வித விதமாக சமைப்போம்